ம் சொல்லுங்கள் ப்ரோ யார் பேஸ்

இல்லை ப்ரோ எந்தமாதிரி மாடல் எதிர்பார்க்குறீங்க ஆ இல்லைல்ல நீங்கள் எந்த கம்பெனி எந்த கம்பெனி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் எந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க ஆ ஆ ஓப்போலையே இப்போ எடுத்துட்றீங்களா ஓ ரெட்மி இல்லை இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஓப்போ ஃபோன் தானே வச்சுருந்தீங்க சரி சரி இப்போ ஓப்போலையே எடுக்கலான்ற ஐடியாவில இருக்குறீங்களா இல்லைல்ல இப்போ ஓப்போலையே லேட்டஸ்ட்டாக வந்து புது வெர்ஷன் வந்து இருக்கு எஸ் டொண்ட்டி த்ரீ வெர்ஷன் எஸ் டொண்ட்டி த்ரீ ப்ரோ வந்து இருக்கு ஓப்போவில நல்லா தான் இருக்கு ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி தான் சிக்ஸ் ஜிபி ரேம்மு ப்ராசஸஸ்பி நல்லா இருக்கு ஃபன்டச் ஓஎஸ் தான் ஸ்னாப்ட்ராகன் தான் எப்படி உங் உங்களுக்கா உங்களுக்கு தானே ஃபோன்னு இல்லை அதிகமாக அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் விளாடுவீங்களா கேம் விளாடுவீங்களா இல்லாட்டி சும்மா ஆஃபீஸ் யூஸாக அப்போ ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரே வாங்க வேண்டிதானே எத்திக்ஸு ம் இல்ல இப்போ நீங்க இப்போ எஃப் டொண்ட்டி த்ரீ ப்ரோ வாங்குனீங்கன்னா இப்ப இதான் லேட்டஸ்ட்டு மாடல் இருவ இருபத்தி மூணாயிரம் ப்ரோ இருபத்தி மூணாயிரம் வரும் ஜி ஆனால் ஃபோன் பக்கா ஃபோன்னு நல்லா இருக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் மூணு மூணு வேரியண்ட் இருக்கு மூணு கலர் வேரியண்ட் இருக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா கேமரா நல்லா இருக்கு ஃபார்ட்டி எயிட் மெகாபிக்சல் தான் ஆனால் ஃபோன் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ம் அது ஃபை ஃபைவ் ஜி ஃபோன் தான் ஆ பேட்ரி இருக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி ஃபைவ் ஜி ஃபோன் தான் ஃபைவ் ஜி ஃபோன் தான் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி ஃபைவ் ஜி ஃபோன்னு ம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓப்போவே யூஸ் பண்ணிங்க தானே அப்போ இப்போ நியூ இப்போவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கஸ்டமாக இருக்காது அந்த ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ஓப்போவில யூஸ் பண்ணுறது இப்போ என்ன நீங்கள் அதையே வாங்கிக்கிறீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா சரி அப்போ நான் எடுத்து வச்சுட்றேன் நீங்கள் கடைக்கு ப எப்படி நீங்கள் பக்கத்தில் தானே இக்குறீங்க கடை பக்கம்தானே உங்களுக்கு சரி நீங்கள் நான் எடுத்து வைக்கிறேன் அது உங்கள் பேரில் நான் இது என்ன சொல்லுறது அலார்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வாங்க ம் சரி ப்ரோ நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் தேங்க் யூ